எங்களிடத்தின் சுற்றுலா தலங்கள் மற்றும் சுற்றுலாத்துறையை மேம்படுத்த அரசுக்கு என்னுடைய பரிந்துரைகள் அரசானது இதற்கென தனி நிருவாகத்தை உருவாக்கி அந்நிருவாகத்தின் கீழ் பலர் வேலைவாய்ப்பு பெரும் வகையில் அமைக்கப்பட வேண்டும் அதற்கென அரசு மானியம் வழங்க வேண்டும் மேலும் சுற்றுலா இடங்களை தொடர்ந்து தூய்மிக தூய்மை பணியாளர்கள் அமர்த்தி தூய்மையாக வைத்து இருக்க உதவ வேண்டும் மக்களே அப் பகுதியில் வசிக்கின்ற மக்களே இதற்கு தன்னார்வ தொண்டர் அமைப்பை ஏற்படுத்தி இவ் அரும்பணியை ஆற்ற என்னுடைய பரிந்துரையை வழங்குகிறேன் இவ்வாறு செய்யும் பட்சத்தில் மட்டும் சுற்றுலா துறையானது மேம்படுத்தப்படும் மேலும் இதற்கான அறிவிப்பு பலகைகளும் மற்றும் விளம்பரங்களும் அரசு மூலியமாக விளம்பரப்படுத்த பரிந்துரைப்பேன்